எனக்கு பழமொழி தெரியும் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு பதறிய காரியம் சிதறும் குறைக்கின்ற நாய் கடிக்காது இக்கறைக்கு அக்கறை பச்சை இது போன்ற பழயை மொழிகள் எனக்கு தெரியும் எங்கள் பாட்டி சொல்லிருக்கிறாங்க